நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அதாவது என்னுடைய நண்பர்கள் கூட வந்து நாங்கள் வந்து சேர்ந்து ஒரு குழுவாக செயல்பட்டு வந்து ஒரு வந்து ஒரு ப்ராஜெக்ட் அதாவது வந்து ஒரு ஒரு பாடம் சம்மந்தமான ஒரு ஆ இப்போ எல்லோருக்கும் புரிகிற வகையில் அதாவது அவேர்னஸ் விழிப்புணர்வு வர விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் வந்து நான் வந்து செய்வோம் அந்த ப்ராஜெக்ட் அந்த ஒப்படைப்பு அதை செய்வோம் அது வந்து அனுபவம் வந்து அது வந்து புதுசாக இருக்கும் அதாவது கை நம்ம கையாலேயே வந்து சில ப்ரா சில ஒப்படைப்புகளை செஞ்சு அது வந்து மாணவ அதுதான் பிய புரிகிற அந்த லசனை வந்து நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரியும் அது வந்து நம்ம அது வந்து ஆர்வத்தோடு நம்ம வந்து விரும்பி படிக்கிற மாதிரியும் நம்ம வந்து அந்த ஒப்படைப்பை வந்து நம்ம செய்யும்போது அதை வந்து ஒரு இ இன்ட்ரெஸ்ட் ஆர்வத்தோடு நம்ம எல்லாமே படிப்போம் அதனால் வந்து பள்ளியில வந்து அதை செஞ்சு மா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து செஞ்சு பழக்கம் கல்லூரியில வந்து தனியாக தனித்தனியாக செய்ய சொல்லுவாங்க தனித்தனியாக செய்ய சொல்லுவாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து தா இதை வந்து தனியாக நம்மளுடைய நம்மளுடைய இன் ஆர்வத்தையும் நம்மளுடைய ஊக்கப்படுத்துகிற வகையிலேயும் நம்ம அதை செய்யலாம் நம்மளுடைய மூளையை பயன்படுத்தி நிறைய நம்ம இப்போ தொலைபேசியில அதிலலாம் வந்து நம்ம சர்ச் பண்ணி அதாவது தேடி அதை வந்து என்னென்ன ஏ திங்க்ஸ் எல்லாம் பொருள்லெலாம் வைத்து அதெலாம் வந்து கையிலே நம்ம செஞ்சி அந்த ஒப்படைப்ப வந்து நம்ம செய்யலாம் செஞ்சு நம்ம வந்து ஆசிரியர் முன்னே வக் வச்சா நம்மளுடைய அறிவு வந்து வளரும் அது இல்லாமல் நம்ம வந்து எதையுமே வந்து செஞ்சு பார்த்து அதை வந்து நம்ம மனசில் வந்து சீக்கிரமாக பதியும் அப்படின்றதுனால வந்து ஒப்படைப்பு செய்கிறது வந்து நம்ம நல்லது